ஸ்விம்மிங் வந்து நாங்கெல்லாமே ஸ்விம்மிங் க்ளாஸ் போயிலாம் கத்துக்கல எங்கள் நாங்கள் வந்து ஒரு அரியலூர் டிஸ்ட்ரிக்கில் வந்து ஒரு கிராமத்தில் வசிக்கும் போது வசிக்கிறோம் அதாவது சம்மர் சீசனில் நேச்சுரலாகப் போய் கேணியில் வந்து குளி குளிப்பாங்க அப்போ சி ப பெரிய பசங்கள்லாம் குளிப்பாங்க நீச்சல் தெரியாதவங்கள்லாம் மேலேருந்து வேடிக்கைப் பார்ப்பாங்க பெரிய அது ஃபஸ்ட்டு ஸ்விம்மிங் கத்துக்கும் போது டயரு ட்யூப்பு அதெல்லாம் போட்டுக்கிட்டு கற்றுக்குவாங்க லாரி டயரில் காற்றடிச்சி அதில் ஸ்விம்மிங் பலூன் அதெல்லாம் யூஸ் பண்ணிக் கற்றுக்குவாங்க ஸ்விம்மிங் நல்லாக் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஏரியில் அதுமாதிரி திறந்த வெளி இதில் வந்து ஸ்விம்மிங் பண்ணக் கற்றுக்கலாம் ஸ்விம்மிங் பண்ணும்போது நம்ம வந்து ந நமக்கு ஒழுங்கா தெரியலைன்னா பக்கத்தில் நல்லா ஸ்விம்மிங் தெரிஞ்ச ஆள் ஒருத்தங்கக் கூட இருக்கிறது ரொம்ப சேஃப் நமக்கு நீந்தும்போது நம்ம வந்து கைக்கால் அசைத்துக்கிட்டே வந்து ஸ்விம்மிங் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் ஸ்விம்மிங் பண்ணும்போது நம்ம வந்து அன் மூச் நிறையா வந்து மூச்சு வாங்கும் அதனால் வந்து நம்ம பாதுகாப்பான முறையில் தான் நம்ம வந்து ஸ்விம்மிங் பண்ணணும் யாரும் இல்லாத இடத்துலப் போய் நம்ம வந்து குளிக்கக்கூடாது அதுவும் இல்லாமல் ஸ்விம்மிங் பண்ணும்போது அந்த திறந்த வெளி இதில் வந்து அந்த வாட்ரு வந்து நல்லத் தண்ணி தானா எதுவும் வந்து அசுத்தமான தண்ணி இல்லையா அப்படின்னு பார்த்து நேச்சுரலாக வர இயற்கை இயற்கையான வர மழைத் தண்ணி அது மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கழிவு நீர்கள் எதாவது கலந்திருக்க கலக்கப்பட்டிருக்கா அப்படின்னெல்லாம் பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்விம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸ்விம் பண்ணும்போது அதில் வந்து அந்த திறந்த வெளி நீர் நிலையில் வந்து எதாவது வந்து அதாவது என்ன சொல்கிறது ஒரு முதலை இல்லை பெரியப் பெரிய வந்து பைட்டிங் போர்ஸ் அதிகம் உள்ள மீன்கள் எதாவது இருக்குதா அப்படின்னு வந்து அங்கே இருக்கற பக்கத்தில் இருக்கற சரௌண்டிங்ஸ் நெய்பர்ஸ் அவங்கள்ட்ட வந்து விசாரித்திட்டு நீங்கள் அதில் வந்து அந்த நீர் நிலைகளில் வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணுறது நீ நீந்து நீந்துறது உங்களுக்கு நல்ல நல்லது பாசி பாறைகள் நிறைந்த நீர் நிலத்தில் வந்து நம்ம ஹ ஹைட்லேருந்து வந்துக் குதிக்கக்கூடாது அங்கேப் பாறை இருக்கா என்ன அப்படிங்கறதைப் பார்த்துட்டு விசாரித்திட்டு நம்ம வந்து ப நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மேலேருந்து குதிக்கணும் ஒரு வேளை நம்ம கு மேலேருந்து ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணி அந்த நீர் நிலையில் குதிக்கும் போது பாறை இருந்துச்சின்னால் நம்ம அதில் கண்டிப்பாக நம்ம கால் கை எதாது வந்து ப்ரோக் ஆகிடும் பாசி இருக்கிற இடமா கூட நம்ம பார்த்து பார்த்து தான் நடக்கணும் ஒரு வேளை பாசி வழிக்கி விட்டுக் கூட நம்ம விழுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த பாசி இருக்குறத்தில் நம்ம கொஞ்சம் சேஃப்பாக தான் நடந்துப் போகணும் வேகமாக ஓடும் நீரோட்டத்தில் வந்து அருவி ஒரு அது மாதிரி ரிவர் அது மாதிரி வேகமாக ஓடுற நீரோட்டத்தில் நம்ம வந்து இறங்கி ஸ்விம் பண்ணுறதுங்கறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் தான் அதனால் வேகமாக ஓடுற நீரோட்டத்தில் வந்து நம்ம ஸ்விம் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கணும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ஸ்விம் பண்ணுவாங்க சிலப் பேர் அவங்க மட்டும் வந்து குளிக்கணும்ன்னு அவசியம் இல்லை ஒரு வேளை எமர்ஜென்சி க்ராஸ் பண்ணணும் ரிவரை இல்லை யாரையாவது காப்பாற்றணும் அப்படின்னா அது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இறங்கலாம் அந்த வேகமாக போகிற நீர் நிலையில் நம்ம ஸ்விம் பண்ணுறது அது வந்து அந்த அது அது மாதிரி செயலை தவிர்த்துக்கலாம் மற்றபடி சேஃப்பான இடத்துல வந்து ஸ்விம் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது